ஹலோ ஹலோ ஹலோ யாருங்க ஹலோ கேட்குதுங்களா கேட்குதுங்களா டிஎன் பாளையம்ங்களா சொல்லுங்கள் ஓ நல்லதுங்க எங்கேருந்து பேசுறீங்க டிஎன் பாளையத்துலேருந்துங்களா சரிங்க சரிங்க நல்லதுங்க நல்லதுங்க சரிங்க அஞ்சு எஸ்பி மோட்டர் வேணும்ங்களா நான் வந்துங்க நாலு கம்பெனி நம்மளுக்கு டீலராக இருக்குதுங்க ஹெக்ஸ் ஹெக்ஸ்மோங்க அக்வா ஸ்டாப்புங்க அப்புறோம் கட்ச்வீமோ நிறைய இருக்குதுங்க

சரிங்க சரிங்க இது வந்து கிணத்துல போடுகிற மோட்டருங்களா இல்லை போரில் போடுகிறதுங்களா போரில் போடுகிறதுங்களா சரி சரி சரி சரி சரிங்க சரிங்க சரிங்க உங்களுக்கு வந்து போரில் போடுகிற மாதிரி வேணும்ங்க இப்போ அஞ்சு ஹெச்பி வேணும்ங்களா சரிங்க மோட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்னாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்னா அதாவதுங்க ரெண்டு மூணு டெக்னாலஜி இருக்குதுங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குதுங்க கொஞ்சம் பழைய மாடல் இருக்குதுங்க உங்களுக்கு புது மாடல் வந்து பார்த்தீங்னாங்க முப்பத்தி அஞ்சிலருந்து ஒரு நாற்பதுருவாய்க்குள்ள வரும்ன்னு வச்சுக்குங்ளேன் விலை அதிகமாக தெரியுதுங்களா நீங்கள் மற்ற கடை டீலரை விட நம்மளுக்கு கொஞ்சம் குறச்சி தான் கொடுக்குறேங்க ஏன்னா நானும் ஒரு விவசாயியாக இருந்து வந்தவன் தானுங்க அதனாலைங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துங்க நான் குறச்சி தான் கொடுக்குறதுங்க நீங்கள் வேணா மற்ற கம்பெனியில ரெண்டு கடையில் விசாரிச்சு பாருங்கள் நமக்கு பொருள் தரமாக இருக்கும்ங்க நாளைக்கு ஏதும் ஃபால்ட்ன்னா கூட நாங்கள் வந்து நேரில் வந்துங்க உங்களுக்கு பார்த்து கொடுத்துடுவோங்க அதுக்குலாம் நாங்கள் அந்த சரி நீங்கள் அது ரெண்டு ஒன்று முன்னப்பின்ன இருக்கு நீங்கள் நேரில் வாங்கங்க வந்தீங்கனாங்க அப்புறம் நம்ம பொருளை பார்த்து நீங்கள் இப்போ பிடிச்சிதுன்னா அப்போ நம்ம அதுகப்புறம் நேரில் பேசிக்கலாம்ங்க பொருள் கம் நீங்கள் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதுரூவாக்குள்ள தான் சொல்லிருக்கிறேங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த மெயின்டனன்ஸ் இதுக்குலாம் நாங்கள் வந்து நாங்களே வந்து பண்ணி தர்றதுனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ஐநூறு கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும்ங்க ஆனால் நீங்கள் நேரில் வாங்க நம்ம வந்து எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள்

சரிங்க பரவால்லைங்க நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கே பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்காக விவசாயத்துக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு அந்த வரி பில் வேணும்ன்னா அப்படின்னா நாங்கள் அந்த ஜிஎஸ்டி வரி எல்லாம் போட்டு கொடுப்போங்க இல்லை எங்களுக்கு பில் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அப்போ அதுக்கு உண்டானதை குறைச்சு நாங்கள் ஜி வரி போக உங்களுக்கு கொடுக்குறோங்க விவசாயத்துக்காக அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணலாங்க சரிங்க சரிங்க பண்ணிக்கலாம்ங்க எல்லாம் நாங்களும் பண்ணி கொடுக்குறோங்க எல்லாம் கடைக்காரரும் பண்ணுற மாதிரி நாங்களும் பண்ணி கொடுப்போங்க கம்ப்பல்சரியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க அதுக்கெல்லாம் தனியாக கேட்க மாட்டேன்ங்க எல்லாம் ஒண்ணாக தானுங்க எல்லாம் எங்களோட சேந்ததுங்க உங்களுக்கு வந்து போட்டு ஓட்டி காட்டிடூங்க தண்ணி எல்லாம் வந்து வர வச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டிவிட்டு வந்துருவோம்ங்க கேரண்ட்டியும் கொடுத்துடுவோங்க அஞ்சு வருஷம் கேரண்ட்டி இருக்குதுங்க நீங்கள் அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி எங்களை கூப்பிடுலாம் இல்லை கொண்டுட்டு வந்திங்கன்னா நீங்கள் உடனே அதுக்கு உண்டானது என்னமோ நாங்கள் மாற்றி கொடுத்துடுவோங்க உங்களுக்கு கேரண்ட்டி கார்டும் கொடுத்துடுவோங்க எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் கா நம்மள கட தெரியுமில்லைங்க ஆன் ஆன் கடைக்கு வந்துருங்க சரிங்களா நீங்கள் நேரில் வாங்கங்க அப்புறம் பேசும்போது டிஎன் பாளையத்து நாங்கள் உங்கள்கிட்ட போனில் பேசுனேன்ங்க தேவராஜ்ன்னு சொல்லுங்கள் அப்புறம் நாம வந்துங்க அது நம்ம பேசிக்கலாம்ங்க இல்லைன்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டுவாங்க நான் அதுக்கு கடைக்கு வந்துருவேன்ங்க சரிங்களா நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க